நீண்ட வரலாற்றைக்கொண்ட சில கலாச்சார மரபுகள் உங்கள் குடும்பத்தில் இன்னும் நடைமுறையில் உள்ளனவா விழாக்கள் திருமணம் போன்றவைகளில் நீங்கள் செய்யும் குறிப்பிட்ட விஷயங்கள் போன்றவை அதாவது நம்ம நம்ம தமிழர்கள்னாலே பாரம்பரியமாக ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருந்தாங்கன்னா அது திரும்பி திரும்பி அதையேதான் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப திருமணத்துக்கு முன்னாடி நிச்சியம் பண்ணுறது நிச்சியம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் பண்ணப் போகிறோம் அதனால நம்ம வந்து எந்தவொரு கெட்ட விஷயத்தையும் பார்க்கக்கூடாது பண்ணக்கூடாது அப்படி ஒரு கெட்ட விஷயம் நம்ம சொந்தக்காரவங்க இல்லத்துலேயும் நடந்தாலும் அங்கே போய் அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்புறம் வந்து நிச்சியத்துக்கு முன்னாடி பொண்ணும் பையனும் பார்த்துக்க கூடாது நிச்சியம் பண்ணிணதுக்கு அப்புறம் ரொம்ப பார்த்துக்க கூடாது பேசிக்க கூடாது பையன் எங்கேயும் போக கூடாது பொண்ணு இந்த இடத்த வீட்டெல்லாம் போக கூடாது அந்தமாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம எதுக்காக பின்பற்றணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணத்தோடு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனதுனால் மட்டும் இதை நம்ம பின்பற்றி வந்துகிட்ருக்கோம் அப்படிங்குறத வந்து நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாருக்கு